இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தரமான கல்வி இல்லை அதனால் பணம் இருக்கிறவுங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டி படிக்கிறாங்க தனியார் ஸ்கூலில் பணம் இல்லாதவங்க பாத்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க இதில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் தனியார் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து பணம் கட்டி படிக்கிறவங்க நல்ல டீச்சிங்காக இருக்குது கோச்சிங்கெலாம் அதனால் நல்லா படிச்சு வந்துடுறாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க அந்தளவுக்கு டீச்சிங் இல்லை அங்கே இருக்கிறவுங்க ஸ்டாஃப் வந்து சம்பளம் கொடுத்தா போதும் அந்த மாதிரி இருக்குது சரியான கோச்சிங் இல்லாததுனால் அங்கே ஸ்கூலு இது மாதிரி படிக்கிறதும் இல்லை நீட் தேர்வில் நீட் தேர்வு எழுதுகிறப்பையும் சரி டாக்டர் சீட்டு இந்த மாதிரி இன்ஜினியரிங் சீட் இதெல்லாம் வந்து பணம் இருக்கிறவுங்க கட்டி உள்ள போயிடுறாங்க பணம் கட்டி பணம் கட்டி உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பணம் இல்லாதவங்க நீட் தேர்வு எழுதி அதிலையும் செலக்ட் ஆகாதவங்க ஒரு சில பேர் உயிருமே விட்டுறாங்க ரெண்டாவது இந்த கல்வியை வந்து ஒரே மாதிரியாக கொண்டு வரணும் ஒரே சீராக